டிரின்சன் சாமிள் ஆர்ட்டுங்களா ஆமாங்க அண்ணே வணக்கம் அண்ணே நான் வந்து ஷாம் பேசுகிறேன் நானு நான் வந்து ஒரு வீடு ஒன்று எடுத்துருக்கண்ணே வீட்டில் வந்து மரம் இந்த கதவு ஜன்னல்லாம் செய்யணும் அதுக்கு வந்து உங்கள்கிட்ட என்னென்ன மரம்ண்ணே இருக்குது ஜன்னல் செய்யணும் அதுக்கு என்னென்ன மரம்ண்ணே வச்சுருக்கீங்க

ஓகேண்ணே அண்ணே தேக்கு மரம் எவ்வளோண்ண வருது கிலோ ஓகேண்ணே ஓகேண்ணே அண்ணே எனக்கு ஒரு நூறு கிலோ மரம் தேவைப்படுதுண்ண நூறு கிலோ எனக்கு இன்னும் ரெண்டு நாளில் தேவைப்படுதுண்ணே

சரி ஓகேண்ணே நாளைக்கே நான் வந்து எடுத்துக்குறேண்ணே நானு நூறு கிலோ தேக்கு மரம் வேணும்ணே என்னென்னு ரேட் வரதுண்ணே

ஓகே ஓகே அண்ணே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது தேக்குமரத்துக்கு ம் அதுக்காக தாண்ணே உங்கள் கடையே வந்தது

வேணாம்ணே வேணாம்ணே நான் உங்கள்கிட்டயே வந்து வாங்கிக்கிறேண்ணே வேணாம் நாளைக்கே வந்து ஒரு நூறு கிலோ தேக்கு மரம் வாங்கிக்கிறேன் நானு ஜன்னலுக்கு சரிங்களா ஓகேண்ணே நாளைக்கு நான் கண்டிப்பாக காலையில் வந்து எடுத்துக்குறேண்ணே நூறு கிலோ தேக்கு நாளைக்கு காலையில் அட்வா ஒரு ஒன் லேக்கு ஒரு கிலோ வந்து ஆயிர ரூபா ஓகேங்களா ஓகேண்ணே தேங்க்ஸ்ண்ணே நாளைக்கு வந்து எடுத்துகுறேண்ணே தேங்க் யூ